பைக்கிங் அனுபவம்னால் நான் எனக்கு ஏதாச்சும் அப்செட்டாக ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுனா பைக் ரைட் லாங்காக ஒரு பைக் ரைட் போனேன்னால் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தூரமாச்சு போனேன்னால் பைக் ரைடில் போனேன்னால் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகும் எனக்கு எந்த அப்செட் மைண்ட் அப்செட்டும் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் எது எந்த வேலை செஞ்சாலும் எதை யோசித்தாலும் எனக்கு அதுக்கான சொலியூஷன் ஈஸியாக கிடைக்கும் அதனால் தான் எனக்கு பைக்கிங் ரொம்ப பிடிக்கும் பைக்கிங்கை வச்சு ஸ்டண்டெலாம் நான் நிறையா செய்வேன் பட்டு அது ரொம்ப ஆபத்துகிறதால இப்பெல்லாம் அவ்வளோவா செய்கிறதில்லை